அண்ணா ஆட்டோ வருங்களா அண்ணா அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்டில் இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுண்ணா பதினஞ்சு கிலோ மீட்ரு வரும் ஒரு கிலோ மீட்ருக்கு எவ்வளோண்ணா அமௌண்ட் கேட்பிங்க ஓகேண்ணா இது ஒரு எட்டு கிலோ மீட்ரு வரும் அப்போ எவ்வளோண்ணா வரும் ரெண்டு பேருண்ணா நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வர் வர்றோம் ஆ சரிண்ணா இப்போ அங்கே கோயிலில் வந்து இப்போ கோயில் ப பக்கத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான சுற்றி பார்க்குற இடம் எதாவது இருக்குதுங்களா அந்த கோயிலை சுற்றி எதாவது வேறு எதாவது சிறப்பான கோயில் எதாவது இருக்குதுங்களா சரி இப்போ அங்கே சாமி கும்மிட்டு எவ்வளோ நேரம்ண்ணா ஆகும் மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு சரிங்க நாங்களும் ஒரு எங்களுக்கு ஒரு மே சப்போஸ் ஒரு ஒன் அவர் ஆகிடுச்சினா வெய்ட்டிங் சார்ஜ் போடுவீங்களா எவ்வளோங்கண்ண போடுவீங்க அண்ண சரிங்கண்ண ரெண்டு பேரும் வரமே வரமாரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வர முடியுங்களா நான் அட்ரஸ் சொல்கிறேன் சரி ஓகேண்ண அரியலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அண்ணா நகர்னு ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவில் ஒரு மூணாவது வீடு தான் நீங்கள் வந்துகிட்டு எனக்கு நான் நம்பர் எனக் தரேன் கால் பண்ணுங்கள் போயிட்டு வந்துரலாண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா சரிண்ணா ஓகே